இப்போ விவசாயம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கனா குருவை சம்பான்னு ரெண்டு போகத்துக்கு நடுவோம் இப்போ எங்கள் திருவாரூர் சைடில் வந்து தஞ்சாவூர் சைடு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் சைடெலாம் வந்து நாங்கள் வந்து மூணு போகமும் நடுவோம் குருவை சம்பா அப்படின் சொல்லிட்டு இப்போ இந்த குருவையில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கெல்லாம் உழுது போட்டு வெச்சுருப்போம் அப்போ வந்து தண்ணி வர டைமாம் தண்ணி வரும்போது நாங்கள் வந்து விதை தெளிப்போம் விதை தெளிச்சு அது ஒரு முப்பது நாள் ஆனத்துக்கப்புறம் நாற்று பறிச்சு நாற்று பறிச்சு நடவு நடுவோம் அது என்ன அப்புறம் கொஞ்சம் மருந்து அடிப்போம் அப்புறம் களைகொல்லியெல்லாம் அடிச்சு பயிர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒரு நூறு நூற்றி இருவது நாள் வே நூற்றி இருபது நாள்க்குள்ளே நூறுலருந்து நூற்றி இருபது நாள்க்குள்ளே நாங்கள் அறுவடை பண்ணிவிடுவோம் அறுவடை பண்ணும் போது பார்த்திங்கனா ந அறுவடை பண்ணி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் நெல்லெலாம் போட்டு நம்ம வந்து கொடுத்துருவோம் இப்போ என்ன முன்னாடி மாதிரிலாம் வந்து உரம்லாம் கிடையாது எல்லாமே மருந்தாக போய்ட்டு மருந்தடிச்சு தான் நம்ம வந்து பயிரை வந்து விள வெச்சுயிட்ருக்கோம் ஒரு மாவுக்கெனு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாலு மூட்டை பதினைஞ்சி மூட்டை வந்தாலே அது பெரிய விஷயம் அப்புறம் பார்த்திங்கனா சம்பாவில் பார்த்திங்கனா மழை காலமா மழை காலத்தில் வந்து தண்ணி நம்ம அதிகமெலாம் ஒன்றும் தேவைப்படாதுனாலும் நமக்கு தேவைப்படாத நேரத்தில் மழை பேஞ்ச்சுன்னா நமக்கு நட்டமாக தான் போகும் அதனால தான் இந்த இன்சூரன்ஸு நிவாரணமெல்லாம் வந்து அப்பப்போ கொடுக்கறாங்க அதுவும் பார்த்திங்கனா இப்போ மழை காலத்தில் நம்மக்கு இன்சூரன்ஸுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது அடுத்த வருஷம் பாதியில் தான் வரும் இன்னொன்னு எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கனா பருத்தி ரொம்ப போடுவோம் பருத்தி வந்து பருத்திக்கு அந்த அளவுக்கு செலவு கிடையாது ஆனால் நம்மளால வந்து கொஞ்சம் மெனக்கெடு ஜாஸ்தியாக இருக்குமே தவிர செலவு வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கும் பருத்தியோட நாட்களும் வந்து ரொம்ப கம்மி தான் அது இப்போ என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு முப்பது முப்பத்தஞ்சி நாள் வரை நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வெடிக்க வெடிக்க எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காசு பார்க்கலாம் அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பயிர் பண்ணுறோம் வேறு என்ன போடுறோம் அப்படின்னா கடலை போடுவோம் அப்புறம் உளுந்து பயிர் ரொம்ப உளுந்து பயிரெலாம் இப்போது யாரும் போடுவது இல்லை ஏன்னால் எல்லாேருமே வருமானத்தை பார்க்கறதுனால எல்லார் வீட்லேயும் இப்போ போரு போட்டாங்க முன்னாடியெலாம் எங்கேயாச்சும் போரிருக்கும் அவங்கள்ட்டேந்து தண்ணியை கடன் வாங்கி போடுவாங்க ஆனால் இப்பெல்லாம் பார்த்திங்கனா எல்லா உழ் எல்லா வயலேயும் போரிருக்கு அதனால எல்லாேருமே நெல்லை தான் வருமானத்துக்காக நெல்லை தான் போடுகிறாங்களே தவிர யாரும் உளுந்து பயிர் கடலை அந்த மாதிரிலாம் யாரும் விளைவிக்கறது இல்லை எங்கேயாச்சும் பார்த்திங்கனா போர் இல்லாத இடத்துல கடலை போட்டிருப்பாங்க கிழங்கு போட்டிருப்பாங்க சோளம் போட்டிருப்பாங்க அது மாதிரி வந்து அவங்களால முடியாத பட்சத்தில் இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணுறோம் இது இப்படி தான் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டிருக்கோம் இதை தவிர வேறு ஒன்றும் விவசாயம் இப்போ அதிகமாக விவசாயமும் யாரும் பண்ணுறத்துக்கு வந்து யாரும் முன்னாடி வரதில்லை அதுவும் இளைஞர்களெலாம் பார்த்திங்கனா எல்லாம் படிச்சுட்டு ஏதோ வேலையில் போய் பெ வெளிநாட்டிலயோ சென்னையோ இல்லை பெங்களூரோ அப்படி போய் இருக்கிறாங்க யாரும் விவசாயத்துக்கு அந்த அளவுக்கு வரத்துக்கு விரும்பலை ஏதோ எங்கள் காலத்தில் நாங்கள் போட்டு இது பண்ணிக்கிட்டிருக்கோம் இன்னும் வந்து விவசாயத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சுச்சினா இளைஞர்களெலாம் வந்து விவசாயம் பண்ணுறத்துக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காகவே இப்போ வந்து வேளாண் படிப்பு வந்து அதிகமாக எல்லா இடத்துலையும் வேளாண் கல்வி வந்னு கல்லூரி வந்து தொடங்கியிட்டிருக்கறாங்க நிறையா பேர் இப்போ வந்து இந்த படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு படிச்சிகிட்ருக்கிறாங்க இதுதாங்க எங்கள் ஊர் விவசாயம்